ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் பெண் பிள்ளைகளை பள்ளிகளுக்கு அனுப்பாமல் இருந்தாங்க அதன் பிறகு இப்போ ஒரு இருபது வருஷம் இருபது முப்பது வருஷம்மா பெண் பிள்ளைகள் பள்ளிகளுக்கு ஆர்வமுடன் சென்று படிக்க ஆரமிச்சிருக்காங்க கிராமத்து பிள்ளைங்க மூணு கிலோ மீட்ரு நாளு கிலோ மீட்ரு நடந்தே பள்ளிகளுக்கு வந்து ஆர்வமாக படிக்க ஆரமிச்சிகாக இப்போ சைக்கிளு பஸு வசதி எல்லா கிராமங்களுக்கும் வந்துவிட்டதால பிள்ளைக இலவசமாகவே ஸ்கூலுக்கு வந்து போக முடியுது அதுகளுக்கு பிள்ளைகளுக்கு அதனால பெண் பிள்ளைகளோட கல்வி நல்லா உயர்ந்து பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிச்சு நல்ல ஒரு நல்ல நிலமைக்கி வந்துருக்காங்க பெண்கள் இப்போ தைரியமும் தன்னம்பிக்கையுமாக இருக்கிறதால நிறைய இடங்களுக்கு சென்று காலேஜிக்களுக்கு போய் படிச்சு வேலைக்கு நல்ல வேலைகளுக்கு போக ஆரமிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்து சுய உதவி குழு மூலமா பெண்கள் பணம் பெற்று கைத்தொழில் சிறு தொழில்கள்லாம் செஞ்சு தொழில் அதிபராகவும் உருவாகுறாங்க அதனால பெண்களோட சமூக அந்தஸ்து நல்லா உயர்ந்துருக்கு